பொதுவாக மாடு பார்த்திங்கன்னா நிறையா மாடு வகைகள் இருக்குது கா அது மாரி கால்நடைகள் மாடுகள் எல்லாமே பொதுவாக சந்தைகளில் தான் அதிகமாக விற்கப்படுது அதுக்குனு மாட்டுக்குனு தனியாக சந்தைகள் இருக்குது சாதாரணமாக சந்தை நடக்கிற இடத்துல கூடும் நம் மாடு எல்லாமே இருக்குது ஆனால் மாட்டு சந்தையில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனை நடக்கும் அது பார்த்திங்கன்னா எப்படின்னா எப்படி வாம்பாங்க விற்பாங்கன்னா கையில் துண்டு போட்டுட்டு அதில் கையை பிடிச்சி தான் பேரம் பேசி தான் இது மாட்டை விற்பாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால் அவங்க கையில் துண்டு போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் கையாலேயே பேசி எப்படி எவ்வளோ அப்படின்ட்டு கையாலே பேரம் பேசி வாங்கி விற்றுப்பாங்க பசு மாடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி ஏன்னா நம்ம பசு மாடு வாங்குகிறதே எப்படின்னா க ஒரு கன்னுக்குட்டி போட்டால் பால் எவ்வளோ கறக்குமோ பாலுக்காக நம்ம வந்து பசு மாடே வாங்குகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மடியை செக் பண்ணி பார்ப்போம் மடி தான் அதிகமாக நம்ம முன்னாடி எப் மடியை பிடிச்சி பார்த்து அது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்ட்டு தான் நம்ம பசு மாடு வாங்குவோம் அது மாரி சோர்வான மாடு சோர்வு கண்ணில் தண்ணி வந்து எப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா என்னென்னு பார்த்து தான் ம பசு மாடுலாம் வாங்கணும் ஏன்னா கறிக்கடைக்கு போகிற மாடு வேறு ஏதாவது சீக்கு வந்த மாடு அது மாரி மாட்டையும் வந்து சந்தையில் வித்துட்டு ஏமாற்றுவாங்க அதனால் நம்ம இப்போ பசு மாடு வாங்கும்போது பார்த்து ஆரோக்கியமாக இருக்கா மடியை பிடிச்சி அது ஆரோக்கியமான மாடா என்னென்னு பார்த்துதான் வாங்கணும் ஏன்னா நம்ம கறிக்கு போ கறிக்கடை போய்ருக்க மாடெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு தான் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த டக்குனு ஏன்னா மாடு செத்துடுச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம் நம்மளுக்கு தான் வந்து பணம் லாஸு எல்லாமே நம்மளுக்கு தான் அதனால் பசு மாடு இது வாங்கும் போது பால் மாடு கரெக்டாக நல்ல மாடாக பார்த்து மடி பிடிச்சி ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் இது மாரி மா மாடு வா இப்போ பசு மாடு ஏதோ மாடு வாங்கறதுனாலே எப்படியாவது ஏன்னா அங்கே இருப்பாங்க வியாபாரிகளுக்கு தெரியும் இல்லை நம்ம நம்ம நம்ம க கூட இருக்கிறவங்க யாராவது மாடு வளக்கிறவங்க அதே மாரி நம்மளும் யாராவது கூட கூப்பிட்டு போகணும் அதனால மருத்துவர் தான் கூப்பிட்டு போகணும்னு இல்லை நம்மளுக்குக் கூட மாடு வளர்க்குறோம் அவங்களுக்கே ஏன்னா அது அவங்களுக்கே அதிகமாக தெரியும் மாடு எப்படி என்ன இருக்குது இதுக்குது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இது அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்க இப்போ காலங்காலமாக மாடு வளத்துறவங்க அதனால் நாங்களே யாரையாவது கூப்பிட்டு போவோம் மாடு நல்லா அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லோருமே இருப்பாங்கள்ல அவங்கள தான் மோஸ்ட்லி அதிகமாக கூப்பிட்டுப்போம் அது அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் மருத்துவர் அது மாரி கூப்பிட்டு போவோம் ஏன்னா நம்ம வாங்க போகிறோம் ஒரு காசு கொடுத்து ஒரு மாடு வாங்குகிறோம் அது நம்மளுக்கு பலன் தரணும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வாங்கி வேஸ்ட்டு தான் அதனால் மாடு வாங்க போகிறோன்னா மருத்துவரையும் கூப்பிட்டே செல்லலாம் கூப்பிட்டு போகலாம் அதான் என்னோடய கோரிக்கை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம வாங்க போகிறோம் ஒரு அந்த பா மாடு வாங்கி அது கன்னுக்குட்டி போட்டு அது இன்னும் ஒரு ரெண்டு மாடு ஆகும் இன்னும் அது ஒரு கன்னுக்குட்டி போடும் ஏன்னா பால் தரும் அந்த பாலை வித்தால் தான் நம்மளுக்கும் காசு நம்ம அது பால் குடிக்கிறோம்ன்னா நம்மளுக்கும் ஆரோக்கியம் ஒரு கறிக்கடைக்கு போகிற மாடோ இல்லை ஏதாவது பிரச்சனை உள்ள மாடோ அப்படி வாங்கிவிட்டா நமக்கு ஏன்னா அதெல்லாம் நமக்கு தான் பிரச்சனை அதனால் மருத்துவரை கூப்பிட்டு போகலாம் அது இது இல்லை ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்ன்னா அதிகமாக எங்களை ஏன்னா எங்கக் கூட இருக்குறவங்க மாடு வளக்கிறவங்க எங்கக் கூட இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மாடு பற்றி எல்லாமே தெரியும் அதனால் நான் அவங்கள தான் அதிகமாக கூப்பிட்டுப்போம் மருத்துவரை எப்போயாவது கூப்பிட்டு போவோம்